டிவி மொபைல் யூஸ் பண்றதுனால் அதிகமாக யூஸ் பண்றதுனால் இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏகப்பட்ட பாதிப்பு வருது அதில் மனரீதியாகன்னா இப்போ வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ மூளைத்திறன் வந்து ஏகப்பட்டதாக குறையிது இந்த கேமு கீமுன்னு எல்லாம் அதில் அடிக்ட்டு பயங்கரமாக அடிக்ட்டாயிடுகிறாங்க அதுக்கப்புறம் கேமு விளையாடி கேமு விளையாடி அதுக்கப்புறம் அதனால் வீட்டில் கேமுக்கு டாப்பப் பண்றேன் அது பண்றேன்னு வீட்டுலருந்து தெரியாமல் அப்பா அம்மாவோட டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி டாப்பப் பண்ணி விட்டுடறாங்க அப்பா அம்மாங்க அதை அப்பா அம்மா கூட கண்டுக்கறதில்லை அதுக்கப்புறம் இந்த காலத்தில் அப்பாம்மாக்களும் இப்போ குழந்தைகளோ டைம் ஸ்பென் பண்ணனால அவங்க மொபைல் டிவின்னு யூஸ் பண்றாங்க அப்புறம் இந்த டிவி மொபைல் மூலமாக அவங்க ஏகப்பட்ட கெட்டப்பழக்கத்துக்கு அடிக்ட்டாகிடுறாங்க அது மட்டுல்லாமல் இந்தமாதிரி கெட்டப்பழக்கத்துலேர்ந்து அவங்கள விடிவிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமாருக்கு அப்பறம் அப்பபுறம் உடல் ரீதியாக எப்படின்னா உடல் ரீதியாகன்னால் இப்போ அதுக்கு மொபைல் டிவி யூஸ் பண்றதுனால் அவங்க உடம்பு சரியான சோம்பேறித்தனமாக ஆகிடுது வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடுறது கிடையாது உடல் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதும் கிடையாது எப்போ பார்த்தாலும் டிவி அதேமாதிரி பார்த்துனேக்குறதனால அவங்குளுக்கு உடம்பு வந்து எப்படினா பயங்கர உடல் பருமன் அந்தமாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுது அதுக்கப்புறம் வெளியில் வந்து மக்களோடு பேசுவது கிடையாது எப்போ பார்த்தாலும் மொபைல் டிவின்னு இப்படியே பார்க்கறதுனால வெளிலேருக்குற நாகரீகத்தல்லாம் மறந்துடறாங்க அதனால் எப்படின்னா இந்த காலத்தில் மொபைல் டிவி யூஸ் பண்ணனால ஏகப்பட்ட பிராப்ளம் வருது அதுக்கப்புறம் எப்படினா வெளியில் போய் விளாடுனா ரொம்ப உடல் வந்து சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா இதாக ஃபிட்டாக இருப்பாங்க மொபைல் டிவி பார்த்துக்கினு இப்படியே பண்ணிக்கினு ஒழுங்காக எக்ஸ்சசைஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கறதுனால் இவங்க வெறும் ரொம்ப கஷ்டமாயிப் போயிடுது அதனால இவங்குளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமில்ல அதிகமாகவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகமாக பாதிப்படைகிறாங்க இதுலேருந்து இவங்கள மீட்டுன்னு வரது பெரிய கஷ்டமாருக்குது வர ஜெண்ரேஷனில் இப்போ மொபைல் இல்லாமல் குழந்தைங்க சாப்பாடு கூட சாப்புடறதில்ல இப்போ குழந்தைங்க சாப்பாடு ஊட்டினாலும் யூட்டுபு யூட்டுபு ஃபேஸ்புக்கு இப்படி காமிச்சுதான் சாப்பாடு ஊட்டுகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ எதானாலும் ஃபோனை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடறாங்க உடனே மொபைல் டிவின்னு டிவியில் டிவி பார்க்க ஆரம்பித்துட்டாங்கன்னா இந்த சீரியலுங்க மணிக்கணக்காக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்பருக்குற சின்ன குழந்தைகளும் சீரியல் பார்க்க ஆரம்பித்திருது அப்போலான் கார்டூன் கீர்டூன் பார்க்க ஆரம்பிப்பாங்கனா இப்போ அது கூட இல்லை எல்லாம் பாட்டு கீட்டுன்னு அதேமாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க இதுலேருந்து இவங்கள மீண்டு வரணுன்னா பயங்கர கஷ்டமாக்குது இதில் எப்படி இதுலேருந்து கொண்டு வரதுன்னு தெரில அதனால இவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகமாக பாதிப்படைகிறாங்க